எங்கள் பயிர் நிலத்துல வந்து நாங்கள் தோ நாங்கள் தோட்டம் வெச்சுருக்கோம் தோட்டத்தில் வந்து பயிரிடும்போது அதுக்கு தண்ணீர் சாயங்காலத்தில் காலையில் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு அதை பார்த்துக்குவோம் அப்புறம் இதுக்கு விவசாயத்துக்கு எரு வாங்கி தான் போடணுன்ட்டில்லை நம்பளும் கூட வே ரசாயன உரத்தை தயாரித்து நம்ம மாட்டுக்கும் மாட்டு சாணி அதிலுடைய கோமியம் பின்னர் பப்பாளிப்பழம் மோர் இதெல்லாம் ஊற்றி ஒரு தொட்டியில் க அதை கலக்கி வெச்சுட்டு அதுனுடைய ஸு ரசாயனத்தை அதை எடுத்து தண்ணீரில கலந்து மருந்தாக அடித்தா நல்ல ம நல்ல மகசூல் கிடைக்கும் நல்லாவும் ஓடும் அப்புறம் பத்தாததுற்கு நம்ம என்னென்ன வி விவசாயம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் கடையில் போய் அந்த எருவுகள வாங்குறதை விட இந்த மண்புழு உரோங்கள் எல்லாம் தயாரித்து அந்த மண்ணெல்லாம் போட்டு அதை இது பண்ணிக்கணும் அப்புறம் இந்த வே மாடுங்களுக்கு அந்த ஆ மாடுகளுக்கும் கூட இந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த சோளம் போட்டால் அந்த தட்டுங்கள் அந்த சோளத்துடைய தாளுங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெச்சு பத்திரமா வைச்சோமுன்னா அது மாட்டுக்காகும் மாட்டுக்கு யூஸ் ஆகும் அது மாடு சாணி போடுவது அதையும் எடுத்து வெச்சால் அதே நெல் பயிருக்கும் மற்ற பயிருங்களுக்கும் மருந்தாகுது அப்போ நம்ம இந்த மாடுகளுக்கு மட்டும் கொடுத்துட்டா பற்றாது ஆடு பின்னே கோழிங்களுக்கூட அந்த நெல் பயிர் அந்த சோளம் அதெல்லாம் கூட எடுத்து வெச்சு கோழிகளுக்கும் போடலாம் என்னென்ன விவசாயத்தில் சொல்லி கொடுக்கறாங்க அதே மாதிரி நம்ம செஞ்சோம்னால் நம்ம காசு போட்டு எரு வாங்க வேண்டாம் நம்மளே தயாரிச்சு நம்பளே போட்டோம்னால் அதிகமாக நம்பளுக்கு மகசூல் வரும் நல்லா கிடைக்கும் அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம விவசாயத்தை பற்றி இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும்போது அதுக்கு நம்மளுக்கு அதிகமாக வரும் வேலை செய்யிறதுக்கு நல்லா சக்தியும் கிடைக்கும் ந வேலை செய்யறவருடைய இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் பணமும் கிடைக்கும் வேலைக்குடைய ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க இவங்கிட்ட போயிட்டு இன்னும் கொஞ்சம் படித்துக்கிலாமே இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிலாம் அப்டின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும் இந்த சாணி அந்த சாணியுடைய அந்த கோமியம் அந்த மோர் அந்த ம பப்பாளிப்பழம் இதிலலாம் இவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்று சொல்லி இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அதுலுள்ளையும் போட்டதினால எரு வாங்கி போடுறத விட இப்படியெல்லாம் போட்டால் மகசூல் நல்லாவே வருது இன்னும் கடைசியாக மருந்து அடித்தா தான் அதுக்கு வருன்னு சொன்னால் இந்த சாணத்தையும் அந்த சாறில் பிழிஞ்சி வெச்சுருக்கிற அந்த தண்ணீரையும் தண்ணீரையோட சேர்ந்து லிட்டரு ப பண்ணி ஒரு அஞ்சு லிட்டரு தண்ணிக்கு ஒரு ஒரு லிட்டரு தண்ணி இந்த ரசாயனம் மருந்துகளை ஊற்றி நம்ம கலந்து எடுத்து அடித்தமுன்னா இன்னும் நல்லா பயிர் வரும் நெல்பயிரும் அங்கே இப்போ இருங்கலாம் வரும் பின்னே வாழைக்கு இதுக்கெல்லாம் இந்த மண் புழுவுடைய மண் இதெல்லாம் போட்டம்னால் ரொம்ப நல்லா வரும் கோழியுடைய சாணம் இருக்குதல்ல கோழி சாணமெல்லாம் போட்டால் வாழை எல்லாம் ரொம்ப நல்லா வரும் பின்னே கோழியுடைய எருவுகளை முதல்ல கொட்டி வெச்சுக்கணும் அதை வாங்கி கொட்டி வெச்சுட்டா அதுக்கு பிறகு நம்ம தென்னை வாழை மரமெல்லாம் நட்டுனமுன்னா இன்னும் அதிகமாக காய் காய்க்கும் நல்லாவும் பயிரிடலாம்